வீட்டில் யாரும் இருக்கீங்களா ஆ சார் நாங்கள் டிசைன் பண்ண வர சொல்லிருந்திங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருக்கோம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர சொன்னிங்க கொஞ்சம் வேறு வெளியே வேலை இருந்துது அதனால் வர முடியல நீங்கள் எந்த மாரி டிசைன் பண்ணணும் என்னென்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க சார் ஆ நிறையா இருக்குது இட்டேலிக் இருக்குது ந நார்த் இந்தியன் இந்தியன் நிறையா இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் ஆ சரி சார் ஆ ஓகே சார் எவ்வளோ பட்ஜட்டில் எதிர்ப் பார்க்குறிங்க ஆ ஓகே சார் எந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னு சொல்கிறிங்கனா நிறையா இருக்குது ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்குதக்கன அரேஞ்சி பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் அதான் அதே எந்த மாரி பேர்டுங்க சார் ஆ சரி ஓகே சார் கலர் எதுவும் ஸ்பெஸிஃபிக்காக வெச்சுருக்கிங்களா ஆ சரி ஓகே சார் நாங்கள் வெளியே இருந்து ஆள் கூட்டு வருவோம் டிசைன் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் அவங்களுக்கு தேவையானது மட்டும் அரேஞ்சு பண்ணி கொடுத்திங்கனா போதும் இப்போ பெய்ண்ட்டு வேலைலா கொஞ்சம் ஜாஸ்த்தி ஸோ இந்த டிசைன் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஒரு அவங்க சேல்ரியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்டா தான் இருக்கும் ஆ ஒரு பஜ்ஜட்டு நீங்கள் பட்ஜட்டு போட்டதை விட கொஞ்சம் ஜாஸ்த்தியாக தான் வரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும் ஆ சரி ஓகே சார் நாங்க ஒன் வீக்குக்குள்ளே பண்ணி முடித்து தரேங் சார் வேறு எதுவும் இருக்கா சார் ஆ சரி ஓகே சார் அப்போ நாளையே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் நாங்கள் ம் சரி சார்